ஹலோ யாரு ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் ஆ இருக்குது மேம் எவ்வளோ காசில் எதிர்பார்க்குறீங்க ஆ இருக்கும் மேம் ப்ராண்டட்லேருந்து நமக்கு லோ காஸ்ட்டு இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் ப்ராண்டட்னா மினிமம் சவன் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் ஆ அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்தமாதிரி ரேன்ஜில் வரும் ஆ ஓகே ஆ கிடைக்கும் மேம் எல்லா விதமான மெட்டிரியல்ஸு ஸ்கூல் ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டிரியல்ஸும் இங்கே கிடைக்கும் பிஏட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்தமாதிரி நிறைய சார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இங்கே நாங்கள் மெட்டிரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே லோயஸ்ட்டு காஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னால் ஹோல் சேல்லில் எல்லாமே கம்மியாக வாங்கிக்கலாம் இப்போயும் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைலேருந்து இருக்குது மேம் மார்க்கர் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைலேருந்து இருக்குது ரொம்ப லைட்டாக எழுதாமல் நல்லா டார்க்காக எழுதும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் கேம்லின் அந்தமாதிரி ப்ராண்டட் தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ஆ இருக்கும் மேம் இருக்கும் லைட்டிங் ஒர்க்ஸு சாட் ஒர்க்ஸு அந்தமாதிரி நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே லோ காஸ்ட் ப்ரைஸில் இங்கே வாங்கிக்கலாம் ஆ பண்ணித்தருவோம் மேம் ஆ பண்ணித்தருவோம் நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னென்ன மெட்டிரியல் வேணும் அப்படின்ட்டு அட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்லாம் ஆ தேங்க்யூ மேம்